தமிழ்மொழின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படினா காலங்கள் மாற்றம் அடைந்தாலும் உலகில் கண்டங்கள் பல அழிந்தாலும் தமிழ்மொழி வந்து அழியாத ஒரு செல்வம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு மொழிதான் வந்து நம்மளோடய தமிழ்மொழி நம்ம தமிழ்மொழி வந்து நம்ம தாய்மொழி அதுவும் இல்லாமல் நம்ம தாய்மொழி நம்ம மட்டும் வந்து இதை ஆட்சி மொழியாக பயன்படுத்தலை இப்போ சிங்கப்பூர் இலங்கை இவங்கள்லாம் பார்த்தோம்னா தமிழ்மொழியை வந்து ஒரு ஆட்சி மொழியாகவே வெச்சிருக்காங்க இப்போ நம்ம தமிழ் நம்ம தமிழ் பேசுகிறத விட சிங்கப்பூர் மலேஷியா இலங்கை இவங்க எல்லோருமே வந்து அதிகமாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ் பேசுகிறவங்களும் அங்கே அதிகமாக இருக்காங்க இப்போ தமிழை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கேரளா கேரளா இருக்கட்டும் கேரளாவை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா கேரளாவில் மலையாளம் பேசினா கூட நம்மளோட தமிழ்மொழி தான் அதில் வந்து தொன்று தொட்டு இது வரையும் வந்துட்டுருக்கு தமிழ்மொழியோடய தமிழ்மொழியோடய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படினா எங்கே போனாலும் தமிழ்மொழிக்கு தனி சிறப்பு உண்டு எப்பொழுதுமே இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு மொழியோடய மாற்றங்கள் என்ன அப்படினா இப்போ நம்ம தமிழ் மொழியை வந்து சில இடத்தில் இப்போ பயன்படுத்த முடியாத இப்போது ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே வந்து நம்மள வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படினா அங்கே வந்து நம்ம தமிழ்மொழியை பேச முடியல ஏன்னா நம்ம இப்போ எல்லா எல்லா ஒரு நிர்வாகமும் இருக்கட்டும் எல்லாமே வெளிநாடு நாடுகளோட தொடர்புடையதாக இருக்குது அதனால இப்போ நம்ம எல்லோருமே வந்து ஹிந்தியோ இல்லை இங்கிலீஷோ அடிஷ்னலாக வந்து நம்ம அதை கற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோமே தவிர தமிழ்மொழியை வந்து வேணாம்னு சொல்கிற காலகட்டத்தில் இல்லை தமிழ்மொழி வந்து எப்பொழுதுமே நம்மளோடய ஆட்சி மொழி தமிழ்மொழி தான் நம்மளோடய சிறப்பான மொழியும் தமிழ்மொழி தான் நம்ம வேணுனா ஹிந்தியும் இங்கிலீஷும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் அதை பயன்படுத்தக் கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் ஏன்னா நம்ம வெளிநாடு நாடுகளோட நம்மளோட நிர்வாகங்கள் தொடர்பு தொடர்புக் கொண்டுள்ளதுனால் நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம் அப்படினா நம்ம கற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இதனால் மற்ற மொழிகளினால என்றைக்குமே வந்து தமிழ் மொழிக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது வேணுனா பேச்சு வழக்குகள் வேணுனா மாறி இருக்கலாம் இப்போது நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தின பேச்சு வழக்குகள் அந்த காலத்தில் வந்து தூய தமிழ் பயன்படுத்தியிருக்காங்க இலக்கணத்தோடு பேசியிருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது தூய தமிழ் கிடையாது இருந்தாலும் நம்ம பேசுகிறது வந்து பேச்சு வழக்கான தமிழ் சில மாற்றங்கள் வந்து முன்னாடி உள்ளதுலேருந்தும் இப்போ உள்ளதும் பார்த்திங்க அப்படினா ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு ரெண்டோட ரெண்டோடய தமிழ் பேச்சு வழக்குமே வந்து மாறி தான் இருக்கும் அந்த காலத்தில் இலக்கணம் இலக்கணத்தோடு பேசியிருப்பாங்க அழுத்தி சொல்லியிருப்பாங்க அழியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப தமிழில் வந்து அழுத்தி பேசுவாங்க நம்ம ஒரு ஒவ்வொரு வேர்டுமே தமிழில் வந்து இப்படிதான் இப்படிதான் நம்ம வந்து பேசணும்ன்ருக்கு அப்படிதான் பேசணுமே தவிர நம்ம இப்போ பேசுகிறது வந்து பேச்சு வழக்கான தமிழ் இது வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்லாங் மாறும் இப்போ சென்னை பார்த்திங்கன்னா சென்னை தமிழ் பேசுவாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருவாரூர் சைட் பார்த்தீங்க அப்படினா நம்ம வந்து நார்மலாக தமிழ் பேசுவோம் இதே வந்து மதுரை சைடு பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி மொழி பேசுவாங்க தமிழையே வந்து அவங்கவுங்களோட டிஸ்ட்ரிக்கு தகுந்தாப்பில அவங்கவுங்க பேச்சு வழக்கு மாறுமே தவிர அது எல்லாமே தூய தமிழ் கிடையாது நம்ம தமிழ் பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதனால் மற்ற மொழிகளோட தாக்கங்கிறதுலாம் இதில் கிடையாது ஆனால் பேச்சு வழக்கு கொஞ்சம் மாறி இருக்குது இதுதான் தமிழ்மொழி இப்போது இப்பைக்கும் இதான் தமிழ்மொழியோடய நடைமுறை